தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து தமிழக மக்கத்தில் தமிழக மக்களுக்கிடையே நிறையா முக்கிய கலாச்சாரங்கள் நிறையா இருக்குது தமிழக மக்களிடையே கலாச்சார வேறுபாடுகள் நிறையாவே இருக்குது அதில் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா வந்து எஜுகேஷ்னல் வேல்யூ அப்புறம் வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து டா டாக்டர் லாயர் அப்புறம் வந்து இன்ஜினியர் இந்த மாதிரி படிப்பே நிறையா விதத்தில் வந்து இந்த படிப்பு இந்த இது அப்படின்னு பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது அதேபோலே வந்து தமிழ்நாட்டில் மக்களிடையே வந்து நிறையா கலாச்சார வேறுபாடுகள் இருக்குது இப்போ வந்து குறிப்பாக தமிழகத்தில் சொல்லணுன்னால் வந்து சௌத் இன்டீரியர் அப்புறம் வந்து நிறையா சொல்லலாம் இப்போ வந்து சௌத் சைட்டிலே வந்து ஒரு மாதிரி வீடு கட்டுவாங்க அப்புறம் வந்து ஒரு நகரத்தில் ஒரு மாதிரி வீடு கட்டுவாங்க டௌனில் ஒரு கிராமத்தில் ஒரு மாதிரி வீடு கட்டுவாங்க அதேபோலவே வந்து இப்போ கோயில்னு எடுத்துக்கிட்டோம்னால் வந்து தமிழகத்துல இருக்க ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கும் பழைய கோயில் வந்து அரசர்களால் கட்டப்பட்டிருக்கும் சில கோயில் வந்து பாரம்பரியம் முறையெலாம் அமைக்கப்பட்டிருக்கும் சில கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கருங்கல்லாகவும் செம்மண்ணாலேயும் கட்டப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களையே வந்து பல கலாச்சாரம் இருக்குது அதில் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா படிப்பும் அப்படி தான் டாக்டர் படிப்பு வந்து பாரம்பரியமாக படிச்சுட்டு வராங்க தமிழகத்தில் வந்து மருத்துவம் வந்து ஆயுர்வேத மருத்துவம்னு இருக்குது இது வந்து ரொம்ப பாரம்பரிய வைத்தியம்னு சொல்லலாம் இது வந்து கலாச்சாரம் சார்ந்து பயன்படுத்திகிட்டு வருது இன்னுமும் வந்து ஆயுர்வேத மெடிசன் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதேபோலவே வந்து தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிற பேச்சும் ஸ்லேங்கும் வேறு வேறு மாதிரிருக்கும் இப்போ வந்து அவங்க வந்து ஒவ்வொரு வித்தியாசமும் சில பேர் வந்து அங்கம்பாங்க சில பேர் வந்து அங்கே வாங்கம்பாங்க சில பேர் வந்து இங்கே போங்கம்பாங்க அந்த மாதிரி வந்து லேங்குவேஜஸும் வித்தியாசமாகும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வீடும் வீடு கட்டுறது கூட சில பேர் வந்து பா பாத் ரூம் பதிலாக மு முற்றம் வெச்சு கட்டுவாங்க சில பேர் வந்து ஜன்னல் வெச்சு கட்டுவாங்க சில சில வீடுகளெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு வீடாக இருக்கும் சில கிராமப் குடிசை வீடாகவே இருக்கும் இது மாதிரி வந்து தமிழ்நாட்டிலே பல வேறுபாடு விதமான கலாச்சாரம் இருக்குது சில பேர் வந்து பேசுகிற பேச்சும் மாறுபடும் சில பேர் வந்து செயல் செய்கிற செயலும் மாறுபடும் அதேப் தமிழ்நாடு மக்கள் வந்து அவங்க கலாச்சாரம் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் வந்து அவங்க இன அடிப்படையில் எல்லாேரும் தமிழக மக்கள் தான் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து நான் இப்போ பேச போகிற டாபிக் வந்து தமிழ தமிழகத்தில் வந்து சௌத் இன்டீரியரை பற்றி பேச போகிறேன் இப்போ வந்து இப்போ வந்து சௌத்துனாலே வந்து நம்மளுக்கு தெரியும் சௌத் இன்டீரியர் சைட்டில் வந்து தமிழக மக்களுக்கு வந்து நிறையா இருக்குது அதில் வந்து முக்கியமாக நான் பேச போவது வந்து தஞ்சாவூர் பற்றி தஞ்சாவூர் வந்து பிரகதீஷ்வரர் கோயில் இருக்குது அது ரொம்ப பாரம்பரியமான முறையில் கட்டப்பட்ட கோயில் சிவன் கோயில்னு சொல்லலாம் அந்த கோயில் அங்கே இருக்க மக்களோட பாஷைகளும் மாதிரி வேறு மாதிரிருக்கும் பழக்க வழக்கங்களும் வேறு மாதிரிருக்கும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்தோட பழக்க வழக்கங்களும் வேறுபட்டிருக்கும் அவர்களோட கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வேறு வேறு மாதிரிருக்கும் அவர்களோட படிப்பு அவர்களோட திறம வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும் இப்போ வந்து தஞ்சாவூருக்கு வந்து இப்போ வந்து தஞ்சாவூர் வந்து சிவன அதிகமாக கும்பிட்றாங்க அவர்களோடைய செயல் அவர்களோட பேச்சே வேறு மாதிரிருக்கும் அவர்களோட பாஷைகள் வேறு மாதிரிருக்கும் இப்போ வந்து அவர்களோட இப்போ வந்து தஞ்சாவூர் சைடில் இருக்காங்கன்னால் அவர்களோட வீடுகள் வந்து ஒவ்வொரு மாதிரி கட்டப்பட்டிருக்கும் மூங்கிலால் அப்புறம் வந்து குடிசைகளால் அப்புறம் வந்து ஓட்டு ஓடுகளால் கட்டப்பட்டிருக்கும் அதேபோலவே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வீடுகள் கட்டப்பட்டிருக்கும் அவர்களோட கலாச்சாரமும் வேறு வேறு மாதிரிருக்கும்